ஊடகத்துலையும் கல்வி அமைப்புலையும் தமிழ்மொழி போதுமான அளவு பிரதிநிதித்துவம் செய்யப்படுதுன்னா நீங்கள் நினைக்கிறீர்களானா வந்து இல்லை இன்னும் வந்து நம்ம வந்து முழுசாக தமிழ்மொழிக்கு வந்து மாறல நம்மளோடைய தாய்மொழியே வந்து தமிழ் தான் ஆனால் நம்ம வந்து இப்போ முக்காவாசி பேர் வந்து ஆங்கிலத்தை நோக்கி தான் போகிட்ருக்காங்க தமிழையே கொஞ்சம் மறந்து தான் வராங்க தமிழ் இன்னும் எந்த இடத்துலியும் முழுசாக வரல தமிழ் கல்விகளில் படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கையே கம்மியாக தான் இருக்கு எ எல்லாமே இப்போ வந்து நம்ம இங்கிலிஷில் தான் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கு இன்னும் தமிழ் வந்து நிறைவாகல அதனால தமிழ் வந்து இன்னும் வரணுன்றது ஒரு ஆசை